நான் காவேரிப்பட்டிலருந்து பேசுகிறேங்க பொதுவாக பார்த்திங்கனா எங்கள் வீட்டு பின்னாடி வந்து ஏரி இருக்குது அந்த ஏரியில் பார்த்திங்கனா அங்கேதான் வந்து குளிக்கிறது நீச்சலடிக்கிறது அங்கே தான் வந்து நீச்சலடிக்கிறது எல்லாம் பண்ணிட்டிருக்குறோம் அப்படி பார்த்து அப்படி நீச்சலடிக்கும்போது என்னனு பார்த்திங்கனா உடம்பில் இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக வந்து சீராக வந்து எல்லாம் இடத்துக்கும் பாயிது சுவாச பயிற்சி வந்து சீரான முறையில் இருக்குது அதேமாதிரி உடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மற்றபடிக்கு பார்த்திங்கனா வெளியில் வெளி ஊரிலலாம் பார்த்திங்கனா ஸ்விம்மிங் பூல் அடிப்பாங்க சுடுத்தண்ணி வீட்டில் போட்டு குளிப்பாங்க அதில் வந்து அதுக்கு இது பெட்ராக இருக்குது நீச்சலடிகிறது வந்து அதுக்கு இது ஒரு ஃபேவரட்டாக இருக்குது இயற்கை முறையில் பண்றதினால உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்குது எந்த ஒரு தீமையையும் கொடுக்குறதும் இல்லை அதனால நாங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுனால ஏரி குளம் குட்டையில் வந்து குளிக்கிறத்துக்கு வசதியாக இருக்குது